ஹலோ அருணா பேக்கிரிங்களா என் நண்பரோடய பிறந்தநாள் விழாவிற்கு பீஸ் கேக்கு வேணுண்ண உங்கள் கடையில் பீஸ் கேக் விலை எவ்வளோ அண்ணே எனக்கு ஒரு முந்நூறு பீஸ் வேணும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் உங்கள் கடையில் தள்ளுபடி பண்ணுவீங்கனு விசாரித்து தான் நான் ஆட்ரு கொடுக்குறேன் அதனால எனக்கு கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி விலையை சொல்லுங்க அண்ணன் அதுமட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டி ஸ்வீட்டும் இங்கே கிடைக்கிதுனு சொன்னாங்க அதனால எனக்கு கேக்கில் எல்லா வெரைட்டிலையும் கலந்து முந்நூறு பீஸ் கொடுங்க அண்ணா ஓகேண்ண நன்றிண்ண